அக்கா பார்த்திங்கன்ன நான் வந்து பள்ளிப்பாளையம் கவர்மெண்ட் ஸ்கூலில்தான்க்கா நான் படித்தேன் நான் படித்ததெல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலு எனக்கு வந்து ரெண்டு அண்ணன் அம்மா அப்பா எல்லாருந்தாங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தறிதான் ஓட்டுவோம் அப்போல்லாம் வந்து சின்ன வயசில் கைத்தறி ஓட்டிட்டிருந்தாங்க அப்புறம் நான் வந்து ஸ்கூல் போக ஆரமித்ததும் கைத்தறிலாம் எடுத்துவிட்டு அப்போ அந்த இதெல்லாம் கொஞ்சம்லாம் கஷ்டமாக இருந்ததினால அப்போ நெசவு தொழில் கொஞ்சம் கைத்தறிலாம் கஷ்டமாக இருந்ததினால எல்லாம் கரண்டு பவர்லூம்க்கு எல்லாம் மாறினாங்க அப்போ அந்த டைமில் எல்லாம் வந்து கரண்டு தறி ஒரு ரெண்டு தறியை ஃபஸ்ட்டு போட்டோம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அது போட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து அது டெவலப் ஆயிட்டே வரும்போது எங்கள் அண்ணன் வந்து படிக்க முடியல எங்கள் அண்ணன் வந்து மார்க்கு கம்மியாக இருந்ததினால எங்கள் அப்பா வந்து வீட்டுக்கு தொழில் செய்யறத்துக்கு ஆள் வேணும் பட்டறையிலாம் பார்த்துக்க ஆள் வேணும் அப்படிங்கிறனால எங்கள் அண்ணன பத்தாவதோடு நிறுத்திட்டாங்க நிறுத்திவிட்டு தறியை வந்து தறி ஓட்ட சொல்லி விட்டுட்டாங்க நான் ஒன்றுதான் படித்தேன் எங்கள் சின்ன அண்ணன் பார்த்திங்கன்னா பன்னெரெண்டாவது வரைக்கும் படித்தாங்க அவர்களும் காலேஜு போகணும்னு ஆசைப்பட்டாங்க எங்கள் அப்பா வந்து வருமானம் போதிய அளவுக்கு இல்லை அப்படின்ட்டு எங்கள் அப்பா வந்து நிறுத்திட்டார் ஆனால் நான் ஒரே பிள்ளை பொட்டை பிள்ளை அப்படியே சரி படிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டாரு நானும் மார்க்கெலாம் நிறைய எடுத்தேன் டென்த்தில் பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தி மூணு மார்க்கு எடுத்தேன் இப்போ லெவன்த்தில் வந்து நான் மேக்ஸ் கம்பியூட்ரு க்ரூப் ஜாயின் பண்ணிணேன் ஜாயின் பண்ணிட்டு நான் வந்து மார்க்கு ட்வெல்தெலாம் நிறையா வரணும் தௌசண்ட்க்கு மேலே வரணும் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு மேத்ஸ்ல எங்கள் செட்டு அப்போ வந்து மேத்ஸ் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு கொஸ்டீன் பேப்பரு அதனால வந்து அது இஞ்ஜினியரிங் வந்து நாங்கள் ஜாயி எங்களால் ஜாயின் பண்ண முடியல அதுக்கு வந்து கட்ஆஃப் மார்க்கெலாம் வேணும் நான் மார்க்கெலாம் வந்து எங்கள் பேட்ச் அப்போது வந்து எல்லாம் எழுவது மார்க் பாட்ரு பாஸ் ஆகிறதே வந்து ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அப்படிதான் மார்க் போட்டாங்க தொண்ணூறு மார்க்குதான் எடுத்திருந்தேன் இரநூறுக்கு அதனால கட்ஆஃப் மார்க் இல்லாததினால இன்ஜினியரிங் படிக்க முடியல ஆட்ஸ் ஆட்ஸ் காலேஜுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி கம்பியூட்ரு சயின்ஸ் ஜாயின் பண்ணலாம் எனக்கு அப்போது வந்து சாஃப்டுவேர் அந்த ஃபீல்டில் கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு அப்போயெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்போ அந்த ம அந்த டைம்லெலாம் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய படிப்பு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னாலே எல்லாம் வந்து பரவாயில்ல இன்ஜினியரிங் அப்டின்பாங்கனாலே எனக்கு அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஆனால் நான் வந்து லெவன்த்து ட்வெல்த்து முடித்ததும் நான் காலேஜு வந்து க கம்ப்யூட்ரு சயின்ஸ் ஜாயின் பண்ணிணேன் கேஎஸ்ஆர் காலேஜில் பி பிஎஸ்சி கம்ப்யூட்ரு சயின்ஸ் ஜாயின் பண்ணிணேன் ஜாயின் பண்ணிணதும் எனக்கு அங்கே வந்து யாரையுமே தெரியாது க்ளாஸில் எல்லாமே புது ஃப்ரெண்ட்ஸ்தான் பார்த்திங்கன்னா எனக்கு எனக்கு வந்து வீட்டு பக்கம் இருக்கிற எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது யாரும் ஏன் அது வந்து எனக்கு அந்த ஏரியா சரவுண்டிங்கில் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது கிடையாது காலேஜில் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ்ஸுன்னால் அதோடு அவ்வளோதான் வீட்டுக்கு வந்துட்டால் வீட்டு பக்கம் ஏரியாவில் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எங்கேயாவது போகிறது கடைக்கு போகிறது வரது அந்த மாதிரி கூட எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை காலேஜில் நல்லா ஃப்ரெண்ட்ஸ்ஸெல்லாம் இருந்தாங்க எங்கேயாவது ஒரு படத்துக்கு போகணுன்னாலும் நாங்களாம் வந்து எல்லாம் காலேஜுலேருந்து போவோம் ஃப்ரெண்ட்ஸ்ஸோடு எல்லாம் படத்துக்கு போவோம் வெளியில் எல்லாம் போய் ஜாலியாலாம் சுற்றிட்டு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடெலாம் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் வந்து அப்புறம் வந்து மேடம் கிட்ட நாங்கள் வந்து திட்டு வாங்குவோம் ஹச்ஓடி மேம் கிட்டேயெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போய் அவங்கள் கிட்டையும் நாங்களெல்லாம் நிறையா பனிஷ்மென்ட்லாம் வாங்கியிருக்கோம் ஃபைனல் இயர் வரைக்குமே சேட்டை பயங்கரமாக பண்ணுவோம் நாங்கள் பண்ணுற சேட்டையில் வந்து தேர்ட் இயர் போறதுக்கப்போ என் க்ளாஸ்க்கு வந்து மேம் வரவே மாட்டேன்ட்டாங்க அவங்க க்ளாஸ்க்கெலாம் நான் வந்து க்ளாஸ் அட்வைஸராக நான் போக மாட்டேன் பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப சேட்டை பண்ணுதுங்க விமன்ஸ் காலேஜு பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப சேட்டை பண்ணுதுங்க அந்த க்ளாஸ்க்கு நாங்கள் அட்வைஸராக போக மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கெலாம் சொன்னாங்க அவ்வளோ குறும்பு எதுவும் கெட்ட பழக்கலாம் எதுவும் பண்ண மாட்டோம் சேட்டை ஓவராக பண்ணிட்டிருப்போம் அப்புறம் அதை மாதிரி அப்படியே லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு போனால் ஆனால் லாஸ்ட்டு ஆக ஆக மேம்கெலாம் வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு எங்களைய இப்போ எல்லா விஷயத்துக்கும் எங்களை வந்து கூப்பிட ஆரமித்தாங்க நான் அந்த பொண்ணு நல்லா பண்ணும் நல்லா பேசும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த என்னை கூப்பிட ஆரமித்தாங்க விப்ரோ கம்பெனியில் கூட கேம்பஸ் இன்டர்வியூவில் செலெக்ட் ஆனேன் செலெக்ட் ஆயிட்டு க்ரூப் டிஸ்கஷனில் எல்லாத்தையும் இங்கிலீஷில் பேசினேன் நாங்கள் அதில் எல்லாம் செலெக்ட் ஆனேன் ஆனால் கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த இதில் எனக்கு போயிடுச்சு அந்த மேத்ஸ்ல வந்து எனக்கு அது கரெக்டாக அந்த ஒர்க்கோட் பண்ண வரலை அதில் வந்து எனக்கு லாஸ் ஆனதால எனக்கு வந்து அந்த சான்ஸ் போயிடுச்சு மறுடியும் நான் வெளியில் வந்ததுமே நிறையா பக்கம் வேலைக்கு போகலாம் அப்டின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கறப்ப அப்போதான் வந்துட்டு ஒரு இது சரி எங்கே வேலைக்கு போகலாம் அப்படின் பார்க்கும்போது இது நிறையா பக்கம் கேட்டிருக்கங்காட்டி நாங்கள் பணமெல்லாம் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பணம் கட்டுறதா அந்த அளவுக்கு நம்மகிட்ட வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுதான் நாங்கள் வந்து சரி வீட்டில் வந்து அப்புறம் அலைன்ஸ் பார்க்க ஆரமித்தாங்க அலைன்ஸ் பார்க்க ஆரமித்ததும் எனக்கு வந்து எதுவுமே பிடிக்கல நான் வந்து வேறு ஒருத்தவர்கள விரும்பினேன் அதனால வந்து வீட்டில் வந்து எனக்கு அலைன்ஸ் பார்த்தாங்க அவங்களைதான் கல்யாணம் பண்ணிக்கணும் இவங்களை பண்ண கூடாது அவங்க ஃபேம்லி சரி இல்லை அப்பிட்லாம் சொன்னாங்க இல்லை எனக்கு அவங்களைதான் பிடிச்சிருக்குது நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் அவங்க பேரெண்ட்ஸ் பேச்சை மீறி நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஏனால் கல்யாணம் பண்ணி நான் நிறையா ஸ்ட்ரகுள்ஸ் எனக்கு வீட்டில் வந்து யாருமே அது எங்க வீட்டுக்காரரை நம்பிதான் வந்தேன் ஆனால் அவரு எனக்கு எதுவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை எந்த ஒரு விஷயத்திலையுமே அவள் அவங்க எல்லாத்தையும் வெறுத்துவிட்டு நமக்காக வந்தாள் அப்படின்ட்டு என் மேல் பாசமே இல்லாமல் அந்த டைமில் பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மைண்ட்லையே இருந்தார் ஃபுல்லாக அதில் வந்து என்ன எதுவுமே கண்டுக்கலை நான் கன்சிவ்வாக இருந்தப்போவே எனக்கு ஒரு செக்கப்க்கு வரல எதுக்குமே வரல ரெண்டு கொழந்தைங்களுமே நானேதான் செக்கப்க்கு போவேன் அப்டேயே வந்தாலும் ஹாஸ்ப்பிட்டலில் என்னைய இறக்கி விட்டு போயிடுவாரு செக்கப்பெலாம் முடிச்சுட்டு நீ வா நீ என்னை கூப்பிடு நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிதான் சொல்லுவார் எதுவுமே கேர் பண்ணிக்க மாட்டார் இப்போ ரெண்டு கொழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க இப்போதான் வந்து இப்போ ஒரு அளவுக்கு கொஞ்சம் பாசமாக இருக்கார் இருந்தாலும் அந்த பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டோடேயேதான் இருக்கறனால எங்களோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் முடியல பிள்ளைகளும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்பா வந்து பார்க்கவே முடியறதில்ல நைட்டு டெயிலியும் பன்னெரெண்டு மணிக்கி ஒரு மணிக்கி வர்றாங்க காலையில் எழுந்துருச்சதும் போயிடறாங்கம்மா அப்பா கூட எங்களால் இருக்கவே முடியல எங்கள் மேல் அவர் பாசமாகவே இருக்க மாட்டேங்கிறாரு பேசவும் மாட்டேங்கிறாரு சரியாக அப்படின்ட்டு பிள்ளைங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்புறோம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நானும் நிறையா டைமு பணம் முக்கியம் இல்லைங்க ஃபஸ்ட்டு கொழந்தைங்கள பார்க்கலாம் இப்போதிக்கி அவங்க கொழந்தைங்களா இருக்கும்போதே பெரிசானா வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க வந்து நம்ப கூட அதிகமாக இருக்க மாட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு வெளியில் க பெரிய ஸ்கூல்லாம் ப பெரிய இதெல்லாம் படிச்சுடாங்கன்னா அவங்க காலேஜு சைடு அப்படியெல்லாம் போகும்போது நம்பளை எதுவும் கண்டுக்க மாட்டாங்க தேவைக்கு மட்டும்தான் நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் கேட்பாங்க அப்படின்னு நிறைய நான் அட்வைஸ் பண்ணிணேன் அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குள் அதிகம் அப்படிங்கிறனால என்னை எதுவுமே வந்து எங்களை ஒரு ஃபேம்லி விஷயத்தில் வந்து கண்டுக்கவே இல்லை பணம் சம்பாதிக்கணும் இப்போ சம்பாதிச்சாதான் பின்னாடி வந்து நமக்கு வந்து யாரையும் நம்பி இருக்ககூடாது அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷனில் போயிட்டிருக்காரு பணம் சம்பாதிக்கலாம் ஓகே ஆனால் இப்போ ஃபேமிலி பிள்ளைங்களெலாம் இப்போ கொஞ்சம் நம்ம பார்த்தாதான நாளைக்கு பின்னாடி பிள்ளைங்க நம்ம மேல் பாசமாக இருப்பாங்க அவங்களேயே கண்டுக்கலாம நான் பணம் பணோம்னு ஓடிகிட்ருந்தா அப்புறம் அவங்க எப்படி நம்ம மேலே பாசம் வரும் அது வந்து அவர் அந்த மாதிரி போயிட்டிருக்காரு செட்டு அதிகமானதால கொஞ்சம் அப்டேயே வீட்டில் அடிக்கடி பிரச்சனையாகவே போயிக்கிட்டே இருக்கும் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் பொழுதுக்கும் சண்டையாகவே இருக்கும் நான் இங்கே பத்து நாள் எங்கள் அம்மா வீட்டில் பத்து நாள் இப்படியேதான் இருப்பேன் இப்போ இந்த வேலைக்கு கொஞ்சம் வந்தனால் நான் டியூஷன் எடுத்துட்டு பிள்ளைங்களோடு ஈவினிங் டைமில் கொஞ்சம் ரிலாக்ஸ்சாக இருக்கிறேன் இருக்கறனால எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஏதோ ஒரு கஷ்டம்னாலும் முன்னையெல்லாம் வந்து டக்குன்னு போய் அம்மா வீட்டில் போய் இருந்துடலாம் இங்கே வேண்டாம் அப்படின்னு தோணும் ஆனால் இப்போது ஒரு கட்டத்தில் வந்து நாம் டியூஷன் எடுக்கிறனால நாம்ப அப்படி போயிட்டோம்ன்னால் நம்மளை நம்பி பிள்ளைங்க படிக்கிறாங்க நாம் எப்படி அப்படி போகிறது நம்ம அங்கே கொழந்தைங்களுக்காகவாச்சும் நம்ப இருக்கணும் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லீ அவ்வளோ சண்டை வந்தாலும் கம்முன்னு பல்லை கடிச்சுட்டு இங்கேயே வீட்லையே என் பிள்ளைங்களுக்காக நான் இருந்துக்கிட்டிருக்கேன் இப்படி டெயிலியும் வந்து ஏதா ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது மனசில் வந்து நிறைய டைம் தோணும் ஏதா ஒன்று பண்ணிக்கலாமா ஏதா ஒன்று அப்படின்லாம் தோணும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொழந்தைங்களுக்காக அப்போ ஏன் ஃப்ரெண்ட்ஸ்ஸும் சொல்லுவாங்க என் நீ இல்லைன்னா என்னடி அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க செட்டிலாயிருவாங்க நம்ப பிள்ளைங்கதான் வந்து நாளைக்கு வந்து ஒன்றும் இல்லாமல் அனாதயாக நிற்கும் அப்படிலாம் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க அதனால வந்து அதை நம்ப பிள்ளைங்களுக்காக ஒரு மைண்ட்செட்டை வச்சுட்டு நான் அவர்களுக்காக இருக்கணும் நம்ப இனிமேட்டு அவங்க எப்படியோ போயிட்டு போகிறாங்க அப்பன்ச்சு ஆனால் ஒரு விஷயம் என்னென்னால் அவரை நம்பிதான் நான் வந்தேன் ஆனால் இன்றைக்கி அவர் வந்து நீ உன் கையை நீ எதிர்பார்த்துதான் நீ இருக்கணும் வாழ்ந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னை ஒரு கட்டத்துக்கு கொண்டுவிட்டு வன்துட்டாரு அதுதான் ஒவ்வொரு சமயமும் ரொம்ப கஷ்டமா இருக்குது அதை நினைக்கும்போது இதெலாம் வந்து சிச்சுவேஷன் மாறும் அப்படின் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் மாமனார் மாமியாரெலாம் பார்த்திங்கன்னா மாமனாரெலாம் வந்து கொஞ்சம் தண்ணி போடுறவரு அவர் வந்து அப்பப்போ மாதத்துல ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் ஏதா ஒன்று குடுச்சுவிட்டு ஏதா ஒன்று வீட்டில் ராவடி பண்ணிட்டே இருப்பார் மாமியார் பார்த்திங்கன்னா வந்து அவர் ஏதா ஒன்று சும்மா நார்மலாக இருந்தாலே வந்து புடுச்சு தண்ணி போடாமல் கொஞ்சம் அவரு பாட்டுக்கு கம்முன்னு குடிச்சுட்டு படுத்துட்டாலும் ஏதோ ஒன்று கெட்ட வார்த்தையில் பேசிவிட்டு அவர்கிட்ட நை நைன்னு ராவடி பண்ணிகிட்டு கிடப்பாங்க அவர் அந்த டென்ஷன்லே மறுடியும் டெய்லி காலங்கார்த்தாலே போய் குடிக்க போயிடுவாரு அப்புறோம் டெய்லி வீட்டில் ஒரே சண்டையாகவே இருக்கும் அப்புறம் பிள்ளைங்க பார்த்திங்கன்னா என் பிள்ளை ஒன்று பையன் ஒன்று பையன்தான் மூத்தவன் ஒரு வருஷமா கல்யாணம் ஆகி கொழந்தைங்களே இல்லை ஒன்றரை வருஷம் எத்தனை கோயிலுக்கு போயிட்டு என்னென்ன சாமி கும்பிட்டு ரொம்ப கஷ்டம் நாங்க நிறைய வேண்டுதல் வச்சு பையன் பிறந்தான் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கொழந்தைக்காக வந்து அவங்களே வந்து மூணு நாலு வருஷம் தள்ளி போடுறாங்க ஆனால் நாங்கள் வந்து அப்போ எங்களுக்கு வந்து கொழந்த ஒரு வருஷத்துக்கு இல்லேனதுக்கே எல்லாம் எத்தனை பேச்சு பேசினாங்க அந்தமாதிரி ரொம்ப நிறையா சாமி கும்பிட்டு எங்களுக்கு எங்கள் பையன் பிறந்தான் அதுக்கப்புறம் மூணு வருஷம் கழிச்சு எங்கள் பாப்பா பிறந்தா எங்கள் ஃபேமிலியில் வந்து எனக்கு பிள்ளைங்கள்தான் உலகமே அவர்களுக்காக என்ன வேணாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு நெலமையில் இருக்கேன்